விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் வந்து நான் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கனா அது வந்துவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்துவிட்டு நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம விளாட்றது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது இப்போ நம்ம ஃபோனில் வந்து கேம் விளாடுறோம் அது வந்துவிட்டு ரியாலிட்டியாக நம்ம போய்விட்டு அந்த கேமுக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விளாடுறது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கே ரொம்ப ரியலாக இருக்கும் நான் இப்போ இந்த கேமுக்குள்ள நான் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த கேம் இருக்கும் விளையாடுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கேம்ஸு அந்த கேம்லாம் வெளையாடுறத்துக்கு கேம் பார்த்திங்கன்னா அதுக்கு டைமிங்கெல்லாம் நம்ம எதுவும் கிடையாது டைமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அது நம்ம எவ்வளோ நேரம் வேணுனாலும் விளாண்டுக்குலாம் அந்த கேம்ஸு வீட்டுலயும் கூட நம்ம கனெக்ட் பண்ணி வெளாடலாம் வெளியேவும் நிறைய இடத்துல இருக்குது நம்ம வெளாண்டுக்கலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸுங்கிறது வந்துட்டு கேம்ஸுக்காக மட்டும் இல்லை நம்ம மூவிஸ் பார்க்கறது எல்லாத்துக்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி பாக்ஸ்